ஹலோ சொல்லுங்கள் யாருங்க பல்லடத்தில் இருந்துங்களா சொல்லுங்கள் சரிங்க ம் ம் ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க இன்டீரியர் பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எந்த இதுல இருந்துங்க பண்ணதை சொல்லுறீங்க எந்த ஏரியாவில நாங்கள் பண்ணது இல்லை எங்கள் நம்பரு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின் கேட்கறேங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க கண்டிப்பாகங்க கண்டிப்பாக சரிங்க சரி சரிங்க ஆல்ரெடி வந்து உங்கள் ஹவுஸ் வந்து ஆல்ரெடி கட்டி முடிச்சாச்சு அப்படிங்களா சரி கண்டிப்பாகங்க கண்டிப்பாகங்க ம் ஆல்ரெடி நீங்கள் வந்து குடி இருக்குறீங்க அந்த வீட்டில் அப்படிங்களா சரிங்க ஏன்னா வந்து இப்போ புது வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனா எங்களுக்கு தனி சார்ஜுங்க ஏன்னா வந்து இப்போ குடி இருக்குறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு தனி சார்ஜுங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு ரேட்டு வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகும்ங்க நீங்கள் எந்த டிசைன்ஸு சொல்லுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து குடி இருக்கிற வீட்டுக்கு தான் சொல்லுறீங்க ஆ ஃபுல்லாக ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாக பண்ணிக்கிற மாதிரிங்களா இல்லை வந்து ஒவ்வொரு ரூம்மு இப்போ நீங்கள் கேட்கறத பார்த்தா கப்போர்டு அப்படின்னு தனி தனியாக கேட்கறத பார்த்தா தனி தனியாக பண்ணிக்கிற மாதிரிங்களா இல்லை ஹோல் ஹவுஸுக்குமே பண்ணிக்கிற மாதிரிங்களாங்க ஆ ஆ சரிங்க சரிங்க சரிங் அதாவது ஏன்னா இப்போ வந்து ஏன்னா ஏரியாவை கேட்டேன் அப்படின்னா இன்டீரியர் டிசைனில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குங்க அதாவது வந்து உட்டில் பண்ணுறது இருக்கு நாங்கள் உட்டில் பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் பிளஸ் வந்து இப்போ நீங்கள் சொல்லுற ஏரியா வந்து கொஞ்சம் கரையான் இருக்கக்கூடிய ஏரியாங்க அதனால் நாங்கள் அவங்களுக்கு வந்து பிவிசியில பண்ணிக் கொடுத்துட்ருக்கறோங்க அதனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு இன்டீரியர் இருக்கு அது தான் நீங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோவு என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறேங்க உட்டு ஓகேங்களா இல்லை பிவிசியில வந்து கொஞ்சம் ஸ்மால் பட்ஜெட்டு வந்து கம்மியாக இருக்குங்க ஆனால் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் நல்லா இருக்கும் உட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வரும் ஆனால் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மிதாங்க ஏன்னா வந்து கரையான் இருக்கிற ஏரியானால நீங்கள் மெயின்டெயின் பண்ணனுங்க ஏன்னா இதை நான் சொல்லாம விட்டுவிட்டனா பின்னாடி வந்து நீங்கள் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னோருத்தாளுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணமாட்டீங்க அதனால தாங்க நான் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிக்கிறேனுங்க ஏன்னா சொல்லிவிட்டேன் அப்படின்னா தான் பின்னாடி எ என்னோட என்னோட இதுலையும் ல இதாகும் அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேங்க என்னோட இதை தான் நான் பார்ப்பேன் ஆனால் என்னோட பிஸ்னஸில் ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கறத விட ஃபர்ஸ்ட்டு என்னோட அந்த குட் நேம் வந்து எனக்கு வேணும்ங்க அதனால தான் நீங்கள் வந்து எதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எவ்வளோன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறத வச்சு தான் நான் ஸ்கொயர் ஃபீட்டு சொல்லுவேன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டுங்க ஆமாம் ஒவ்வொர் ரேட்டு இருக்குங்க அதில் வந்து ஆர்ட்டு டெக்கோன்னு ஒரு இது இருக்குதுங்க ஹாலிவுட் ஃபார்மில் பண்ணுவேன் மாடர்ன் ஃபர்னி இது மாடர்ன் நீங்கள் சொன்னன்ன சொன்னீங்க அப்படின்னா மாடர்ன் பண்ணிக்கலாம் அப்புறம் பூஜா ரூம் பண்ணிக்கலாங்க பூஜா ரூம்மு உட்டில் பண்ணிக்கலாங்க செப்பரேட்டாக பூஜா ரூம் வச்சிருக்கீங்களா இல்லை வந்து இதில் சேர்ந்த மாதிரி இருக்குதுங்களாங்க ஆ ஆமாம்ங்க பூஜை ரூம்முக்கு நம்ம டோ மணி மணி டோர் வந்து போட்டுக்கலாம் மணி டோர் போட்டுக்கலாம் டிரெடிஷ்னலாக போட்டுக்கலாம் அது அதுக்கு மட்டும் தனி சார்ஜுங்க அது வந்து ஸ்கொயரு ஃபீட்டு எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கிட்ட வருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கப்போர்டு ஆ பேக்கேஜ் வந்து எனக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தாங்க நான் போடுவேன் டோட்டல் எனக்கு பேக்கேஜ் வராது எனக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோவோ நான் சொல்லிடுறேன் நீங்கள் எதுன்னு ஓகேன்னு சொல்லுறீங்களோ அதில் நம்ம பண்ணிக்கலாங்க உங்கள் வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே நான் இப்போ கவர் ஆயிருங்க நீங்கள் கப்போர்ட் அதுன்னு தனி தனியாகலாம் பிரிக்க வேணாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து எனக்கு ஸ்டார்டிங்லருந்து எண்டு வரைக்கும் கவர் ஆயிரும் அதனால் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டு பேஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் சேவிங்ஸாக இருக்கும்ங்க ஏன்னா இப்போ ஒரு கப்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் கப்போர்டுக்கு மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குவேங்க ஆனால் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் பாக்கும்போது எனக்கு அதுவும் சேர்ந்துரும் ஸ்கொயர் ஃபீட்டில் அதுலருந்து உங்கள் வீட்டோட ஃபுல் ஏரியாவுமே எனக்கு கவர் ஆகும்போது நான் ஹாலில் மேலே டெக்கரேஷன் பண்ணிருவேன் பூஜா ரூம் பண்ணிருவேன் எனக்கு இது எல்லாமே நான் பண்ணிருவேன் அதனால வந்து அதனால அந்த பேக்கேஜு நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க ஆ கண்டிப்பாகங்க கண்டிப்பாகங்க டைன்டேபிள் வந்துருங்க அதுலையே உங்களுக்கு டிரெஸ்ஸிங் டேபிள் வருங்க ஆ இதில் பெட்ரூம்மில் பார்த்தீங்கன்னா இந்த கப்போர்டோட சேர்ந்த மாதிரியே டிரெஸ்ஸிங் டேபிள் வந்துரும் டிரெஸ்ஸிங் டேபிளில் கண்ணாடி நீங்கள் ஆமாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம்ங்க அது எல்லாமே நாங்கள் பண்ணிக் கொடுத்துருவோங்க எல்லாமே எங்கள் பேக்கேஜில் அதில் வந்துரும் அதனால வந்து க கண்ணாடியோட ஒரு டோ ஒரு இது வந்து கண்ணாடியோட போட்டுக் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பெட்ரூம்க்குமே அந்த மாதிரி ஓ உள்ளே வந்து இன்டீரியரு கப்போர்டு ஃபுல்லாக அடிச்சிக் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் மா நீங்கள் எதாவது பூஜா ரூம் முடிச்சிக் கொடுத்துருவோம் டைனிங் டேபிள் வேணும்னா டைனிங் டேபிள் முடிச்சிக் கொடுத்துருவோம் ஹாலில் ஹாலில் ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸு உள்ளே இன்டீரியர் லைட்டு வச்சு அதுக்கப்புறம் டிவி ஷோக்கேஸ் பண்ணிக் கொடுத்துருவோங்க இது எல்லாமே எங்கள் பேக் ஆமாம்ங்க அதையே ஆமாம்ங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாகங்க கண்டிப்பாகங்க உட்டில் நம்ம டிசைனாக நல்லா பண்ணிரலாம்ங்க நல்லா பண்ணிரலாங்க நல்லா பண்ணிரலாம்ங்க உங்களுக்கு வாட்ஸ்ஆப் நம்பர் மட்டும் இந்த நம்பர் தான் என்னோட வாட்ஸ்ஆப் நம்பருங்க நீங்கள் என்னோட வாட்ஸ்ஆப் நம்பருக்கு வந்துருங்க மேற்கொண்டு நம்ம வந்து நேரில் பேசிக்கலாங்க நான் நெக்ஸ்ட்டு வீக் போல் வருவேன் போல் உங்கள் ஏரியாவுக்கு வருவேன் வரும்போது நான் கண்டிப்பாக உங்கள் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் ஏ வீடு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்கொயர் ஃபீட்டை பார்த்துக்கிட்டு நம்ம எப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க கண்டிப்பாகங்க கண்டிப்பாகங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் என் நம்பரை பார்த்து கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ்ங்க சரி நல்லா பண்ணிக் கொடுத்துரலாங்க நல்லா பண்ணிக் கொடுத்துரலாங்க ஆ கண்டிப்பாக ம் ஓகேங்க ஓகேங்க தேங்க்ஸ்